பள்ளி கலைக்குழு அப்படிங்குறவங்க வந்து ஒரு பயிற்சி நடனப் பயிற்சி வந்து நடத்திட்டு வராங்கள் இது வந்து எங்கள் ஊரில் நடக்குது எப்படின்னா அவங்க வந்து சின்ன சின்ன குழந்தைகளா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டான்ஸ் பற்றி நடனத்தை பற்றி விழிப்புணர்வு செஞ்சு அவங்களுக்கு டான்ஸ் நடனத்தை வந்து சொல்லி கொடுத்துட்டு வராங்கள் அவங்களுக்கு வந்து அந்த நடனத்தை கத்துக்கிட்டாங்கன்னால் அவங்களுக்கு நல்லா ஊக்குவிச்சு அவங்கள இன்னும் மேலே கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சி செஞ்சு வராங்கள் அதேமாதிரி பெரியவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கும் வந்து விழிப்புணர்வு நடன ஒரு கலையை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்கள்